அந்த காலத்தில் நாங்கள் வந்து என்ன செய்வோம் சமைக்கிறதுக்குலாம் ரொம்ப தூரமாக போய் விறகு வெட்டிக்கிட்டு வந்து தான் சமைக்கணும் இந்த காலத்துலலாம் கேஸ் அடுப்புலாம் வந்துடுச்சு அதனால் வேலைக்கு போகறவங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் வேலைக்கு போயிக்கிட்டு நாங்கள் இருக்குறோம் அப்புறமேலு இப்போ மிக்ஸி வந்துடுச்சு மிக்ஸியில அரைச்சிட்டு வேலைக்கு போகறோம் அப்புறம் இப்போ இது இது கேஸ் அடுப்பு வந்துடுச்சா அப்புறமேட்டுக்கு வாஷிங்மிஷினு துணி துவைக்கிறதுக்கு வாஷிங்மிஷினு இருக்குது அதில் நாங்கள் துணி துவச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறமேட்டுக்கு இது ஃப்ரிட்ஜு வந்துருச்சு ஒரு நியூஸு கேட்கறதுக்கு நாங்கள் மூணு நாலு வீடு தாண்டி போனால்தான் டிவி பார்க்க முடியும் ஒரு நியூஸ் கேட்க முடியும் இப்போ அந்த டிவி வந்துருக்குது அதுல நியூஸ் கேட்டுக்கலாம் இது இப்போல்லாம் ஏழு தரம் மாதிரி எவ்வளவோ வந்துருக்குது அதனால் நாங்கள் வேலைக்கு போகறதுக்குலாம் முன்னாடிலாம் அம்மி தான் அரைச்சு எதாக இருந்தாலும் அரைச்சு குழம்பு வைக்கணும் ஒரு துவையல் அரைக்கணும்னாலும் அம்மியில் தான் அரைக்கணும் இப்போ மிக்ஸியில போட்டால் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் போயிடுது மாவு மிக்ஸியில போட்டாக்கா ஒரு மண்நேரத்தில் ஆட்டிப்புட்டு வேலைக்கு போகறவங்க போயிக்குறோம் அதே மாதிரி கேஸ் அடுப்பில் சமைச்சிக்கிட்டோம் அப்போலாம் ரொம்ப தூரமாக போய் ரெண்டு கட்டு விறவு மூணு கட்டு விறவு கொஞ்சோண்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்குள்ளாட்டி நமக்கு ரொம்ப களைப்பு தட்டி போயிரும் இப்போ இந்த கேஸ் அடுப்பு வந்ததுனால நாங்கள் நல்லா சமைச்சு வச்சுகிட்டு வேலைக்கு போயிறோம் வேலைக்கு போகறவங்க ரொம்ப சீக்கிரம் வேலைக்கு போயிரலாம் இதெல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் முதோல்லாம் விறகு கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு தண்ணி இறைக்கணும்னா இங்கேருந்து மூணு மயில் தூரம் போவணும் தண்ணி இறைக்கறதுக்கு தண்ணி எறச்சிக்கிட்டு வந்து அது வாளி ஒன்று கொடுத்துருவாங்க எங்கேன்னா எங்கள் ஊர்லலாம் வாளி ஒன்று கொடுத்து அந்த கிணத்துல போய் வரிசையில் நின்று ஒவ்வொரு வாளியா தண்ணி இறச்சாத் தான் ரெண்டு குடம் மூணு குடம்லாம் ரொம்பும் இப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு பைப்பு வந்துருக்குது மோட்ரு போட்டால் ஸ்விட்ச்சு போட்டால் மோட்டரில் தண்ணி வராப்புலல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படியெல்லாம் இருக்குது பிரிட்ஜில் எந்த காய் வச்சாலும் கெட்டுப் போவாது முன்னாடியெல்லாம் ஒரு துணியை சுற்றி ஈரசுல துணியை நல்லா சுற்றி ஒரு அப்பங்க இந்த கூட பிண்ணி விற்பாங்க மூங்கில் கூட மாதி அதில் என்ன செய்வோம் அதை விரிச்சு போட்டு துணியை அது மேலே முருங்கைக்காயோ கத்தரிக்காயோ வாழைக்காயோ எந்த காயாக இருந்தாலும் அதில் மூடி வச்சால் தான் ரெண்டு நாளைக்கு தங்கும் இப்போ இந்த பிரிட்ஜ்ல போட்டோமா மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு பிரிட்ஜு காய் காயாமல் இருக்கறதுக்கு பிரிட்ஜு எல்லாத்துக்கும் இந்த பிரிட்ஜு வந்ததுனால கொஞ்சம் வேவமாக இருக்குது நாங்கள் இந்த மாவாட்ட ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆட்டுக்கல்லில் போய் ஆட்டுனா கையெல்லாம் வலிக்கும் ஒருத்தரை தள்ளிவிட சொல்லுவோம் நாங்கள் ஒருத்தர் கை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தால் தள்ளிவிட உட்காந்துக்கணும் பக்கத்தில் அப்படியெல்லாம் இருக்குது இந்த மிக்ஸியில் க ரெண்டு ரெண்டு தடவை தான் நானே அரைப்பேன் நானே ரெண்டு தடவை அரைச்சவொன்னே கை வலிக்குதும்பேன் மிளவா அரைக்க சொல்லுவாங்க கறி குழம்புக்கெல்லாம் அவ்வளோ மிளவா அரைக்கணும் அரைச்சி கிரச்சி குழம்பு வச்சு பிள்ளைங்களுக்கு போட்டுவிட்டு இந்த லைட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் எங்கள் கல்யாண காலத்தில் கூட லைட்டே இல்லை எங்கள் பிள்ளைங்க பிறந்து எங்கள் மூத்த பிள்ளலாம் பிறந்த அப்போலாம் லைட் இல்லாமையே பிறந்துச்சு அது பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வாங்குனேன் அந்த மூணு ரூம்மா இருக்கும் சின்ன சின்ன ரூம்மா வீடு அந்த ரூம்பில அந்த வீட்டில ஒரு விளக்கு இந்த வீட்டில ஒரு சீமெண்ணெ மண்ணெண்ணெ மண்ணெண்ணையை ய ஊற்றி சீமெண்ணெ போய் வரிசையில் நின்று வாங்கிட்டு வந்து அந்த மண்ணெண்ணையை விளக்குல நைட்டில காலையில் ஊற்றி வச்சுடணும் இல்லைன்னா விளக்கு இல்லையே நைட்டில அய்யோ ஊற்றி வைக்க மறந்துவிட்டோம்னா விளக்கு இல்லை ஆறு மணிக்குலாம் சமைச்சு முடிச்சிவிட்டா தான் நைட்டில அந்த விளக்குல உட்காந்து சாப்பிடுட்டு பிள்ளைங்க படிக்கறனாலும் படிச்சிட்டு தூங்க வேண்டியது தான் இப்படியெல்லாம் காலம் ஓடிச்சு இப்போ இந்த காலமெல்லாம் எவ்வளவோ காலம் வந்து இந்த வாஷிங்மிஷினில் தான் துணி துவைப்பேங்கிறாங்க அப்போலாம் ஏரி குளம் குட்டை இப்படி பார்த்து ஏதாவது ஒரு குட்டையில் தண்ணி கிடக்குதா அங்கே போய் துவைப்போமா அவங்க ஏதோ சொல்லிறாங்களோ ஒரே ஒரு கிணறு இருந்தாலும் அந்த கிணத்துல தண்ணி ஓடும் அந்த கிணத்துல திட்டுறாங்களோ திட்டமாட்டாங்களோ சொல்லி அந்த கிணறுக்கு போய் துணி துவச்சிட்டு வந்தோம் இப்போலாம் ஒரு தொட்டியை கட்டிவிட்டுறாங்க ஒரு போரை போட்டு விட்டுறாங்க சின்டக்ஸன் ஒன்று அது வந்துருச்சுன்னு சொல்லி அதை போட்டுறாங்க அதில் திருவி பைப்பில் திருவி அதில் தான் நாங்கள் துணி துவச்சிட்டு இருக்கிறோம் பரவாயில்லை இப்போ எவ்வளோ முன்னேற்றங்கள் வந்துருக்குது இது